இப்போலாம் எங்களோட கிராமத்தில் வந்து பரதநாட்டியம்ன்றது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிக்கிட்டு வருது ஏன்னா ஸ்கூலே இப்போ பரதநாட்டிய கிளாஸ்ஸு நடத்த ஆரமிச்சிட்டாங்கள் அதனால் எல்லா ஸ்டூடென்ட்டுமே பரதநாட்டியத்தில் இன்ட்ரெஸ்ட்டாகி இப்போ எல்லாருமே பரதநாட்டியம் கிளாஸ் போயிட்டிருக்காங்க வெளியிலயும் கிளாஸ் போயிட்டிருக்காங்க ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்க ஆரமிச்சிட்டாங்க இந்த மாதிரி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு நல்லா கச்சேரியும் அவங்க நிறைய பேர் வந்து கச்சேரியும் நடத்திட்டாங்கள் அதனால எப்பெப்பலாம் மக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிதோ அப்பப்பலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கள் எல்லாத்தையுமே